எங்கள் ஊரில் வந்து கோவில் எங் எங்கள் ஊரில் வந்து கோவில் இந்த சிவன் கோவில் தான் ரொம்ப ஃபேமஸான கோவில் ரொம்ப பெரிய கோவில் இப்போ எப்படின்னா தஞ்சாவூர் கோவில் மாதிரி அடுத்து உள்ள கோவில்னா எங்க ஊர் பெரிய கோவில் தான் சிவன் கோவில் தான் அதே அளவுக்கு லிங்கம் அது எல்லாம் பெருசாக அதே மாதிரி இருக்கும் ரொம்ப ஃபேமஸான கோவில் எல்லோருமே எங்கள் ஊரில் வந்து இப்போ வெளிநாட்டிலேருந்து வரவங்க கூட அந்த கோவிலுக்கு வருவாங்க வந்து சுற்றுலா பார்க்கறது எல்லாத்தையும் அவங்க வந்து திருவிலாலாம் ரொம்ப சம் ரொம்ப இப்போ இதாக நடக்கும் அந்த திருவிழாலாம் அஞ்சு நாள் அந்த திருவிழா நடக்கும் அந்த உள்ள கடை இதெல்லாம் பார்க்குறப்பயே ரொம்ப அழகாக இருக்கும் திருவிழா அது வந்து ரொம்ப காலமாக காலங்காலமாக எங்கள் முன்னோர்கள்லேந்து எல்லோரும் இப்போ அந்த திருவிழாலாம் பார்த்துருக்காங்க இன்னுமும் அதே மாதிரி எந்த ஒரு பழக்க வழக்கம் கூட மாறாமல் அதே பா கலாச்சாரத்தோடையே இன்னுமும் நடந்துட்டுருக்கு அந்த திருவிழாவும் அந்த திருவிழாவுக்கும் நிறையா பேர் ரொம்ப பேர் கூட்டங்கிறது ரொம்ப அதிகமாக வருவாங்க இந்த கோவில் ரொம்ப சக்தி உள்ள ஸ் கோவில் அப்படின்னு எங்கள் வீட்டில் உள்ளவங்க பாட்டிலாம் சொல்லிருக்காங்க அந்த கோவிலுக்கு அந்த அங்கே சுரங்கப்பாதை இருக்குது இங்கேருந்து சுரங்க பாதைலாம் இருக்குது அந்த சுரங்க பாதை எப்படின்னா தஞ்சாவூருக்கும் எங்கள் ஊருக்கும் அந்த இது கனெக்ஷன் இருக்குது அப்படிலாம் எங்கள் பாட்டி சொல்லிருக்காங்க அந்த இந்த சுரங்க பாதைலாம் இன்னுமும் இருக்குது அப்படின்ட்டு அதுக்குன்னு ஒரு ப்ளேஸ்மெண்ட் வச்சு அதெலாம் ஒரு கதையாக சொல்லிட்டு இருப்பாங்க ரொம்ப காலத்தில் அந்த காலத்தில் கட்டப்பட்ட கோவில் இந்த கருங்கற்களால் கட்டப்பட்ட கோவில் அது இன்னுமும் அந்த இது மாறல அப்படியே தான் இன்னுமும் அப்படியே தான் இருக்கு அந்த சிலையெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கோவிலில் சுற்றி நிறையா சிலைகள் அது எப்படின்னா பார்க்க ரொம்ப இயற்கை அந்த கோவில் ஒரு இயற்கையான பகுதியில் இருக்கும் ஒரு தெருக்குள்ளார வந்து நல்ல ஒரு பசு ஒரு நல்லா மரங்கள் நல்லா ஒரு ப்ளேஸ் நல்ல ஒரு இதில் இருக்கும் குள பக்கத்தில் குளம் இருக்கும் காற்று எல்லாம் அந்த கோவிலுக்கு போனாலே ரொம்ப அழ கோவிலை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வளோ வெளிநாட்டிலேருந்து வரவங்க கூட அந்த கோவிலுக்கு வந்து இந்த சுற்றுலா வரவங்க எல்லோருமே வருவாங்க இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறப்போ ரொம்ப ஃபேமஸான ஃபங்க்ஷன் எங்கள் ஊருலேன்னு கேட்டால் அந்த கோவில் ஃபங்க்ஷன் கோவிலோடய ஃபங்க்ஷன் தான் அங்கே வந்து அது ஃபங்க்ஷன் அஞ்சு நாள் நடக்கும் இந்த அஞ்சு நாளும் இந்த கடை இந்த கடைகள்லாம் போட்டு சின்ன சின்ன குழந்தைகள்லாம் வர்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த இந்த ஃபங்க்ஷனு நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கே அது